கடலூரில் பாத்திங்கனா ஒரு ஒரு சீசனுக்கும் ஒன்று ஒன்று ஸ்பெஷலாகருக்கும் இப்போ இது சம்மர் சீசன்றதுனால பலாப்பழோம் தான் ரொம்ப ஸ்பெஷல் பலாப்பழத்தில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த பலாப்பழம் பலா பிஞ்சு இருக்குல்லையா ஃபர்ஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுவாங்க குட்டியாக மரத்துலேருந்து அந்த குட்டியாக வரும் பாருங்கள் அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தோலை செத்திட்டு அதை வேக வச்சி ஆஹ குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்புறோ வேக வச்சி அம்மி இருக்குல்லையா அம்மியில வந்து ஃபுல்லாக அரைக்காமல் அப்படி சும்மா லைட்டாக அதை நசுக்கிற அளவுக்கு அதை பண்ணி அது ஒரு பண்ணிமாரி சக்கை சக்கையாக வந்துரும் அந்த சக்கையை அதுக்கப்றோ வந்து ஒன்றுமே பண்ணமாட்டாங்க வெறும் உப்பு மிளக்கா சிவப்பு கலர் மிளகா இருக்குல்லையா அது மட்டு அப்படி கிள்ளி போட்டு அப்படி தாளிப்பாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கனா அதை விட கொஞ்ச பெரிய சைஸ் இந்த முத்தினது பழுக்காது முத்திருக்கும் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அரிஞ்சு ஒரு ஒரு சொளையா பிடிங்கி அதுலருந்த கொட்டையை எடுத்துவிட்டு அந்த கொட்டையை உடச்சி அதை இந்த பலாக் கொட்டையை உடச்சி அதை ஊற உடச்சிருவாங்க ஊற உடச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த தோலை தீத்தீனா எல்லா தோலும் போய்விட்டு வெள்ளையாயிடும் அதற்கப்பறோ அந்த பலாக்காயை என்ன பண்ணுவாங்கனா இதில் போட்டு சட்டியில போட்டு வேக வச்சி அந்த காய் வந்து நமக்கு தகுந்த சில பேருக்கு வந்து அந்த கொழ கொழன்னு சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு அப்படி இப்போ கையில ஒட்டமாக இருக்கனும்பாங்க அந்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில வேக வச்சிட்டு கடைசில மிளக்காத்தூள் எந்தய எந்தய எண்ணெய் போட்டு தாளிச்சு அந்த பலாக்கொட்டையலாம் போட்டு வேக வச்சிருவாங்க அதற்கப்பறோ இது லாஸ்ட்டாக தாளிச்சி எத்து சாப்பிட்டோம் அப்படி ஒரு டேஸ்ட்டாகருக்கும் அதற்கப்றோ பழோம் பழோம்தாங்க அடிச்சிக்கவே முடியாது கடலூர்னு பார்த்தா பண்ரூட்டி பண்ரூட்டினாலே பலாப்பழோம்தான் இன்னொன்று பாத்திங்கனா முந்திரி பழோம் முந்திரி பழத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழோம் இருக்குல்லையா அந்த பழத்தை இப்போ எங்கள் வீட்டில் தோப்புருக்கு அந்த பழத்தை என்னான்னு கூட கண்டுக்க மாட்டோம் ஆனால் இப்போ வந்து இப்போ எங்கள் அக்காவுக்குலாம் கல்யாண் பண்ணி கொடுத்தது வெளியில அப்போ அவங்க அந்த சைடுலந்து வந்தவங்க அதை பாவுத்துருக்கமாட்டாங்க ஆனாம் ரொம்ப அதிசயமாக பார்க்கறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஆனா இங்கேயும் பண்ணுவாங்க ஆனா அது இங்கேயே இருக்கனாங்க நாங்க கண்டுக்கல அதற்கப்றோ அதை என்ன செய்வாங்கன்னா வெட்டி நல்லா உப்பு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சிருவாங்க காய வச்சிட்டு ந அது ரொம்ப வத்தல் மாதிரி ஆயிடும் அதற்கப்றோ அது சம்மர் சீசனில் தன அது கிடைக்கும் சம்மர் சீசன் இல்லாத டைம்லியும் அது இது பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அதை அதலாம் செய்வாங்க இன்னொன்று பாத்திங்கனா மாங்காய் ஊறுக்காய் மாங்கான்னா ஒட்டு ஒட்டு மாங்காய் ஊறுக்காய் தான் செம்ம டேஸ்ட்டாகருக்கும் அது வந்து நாங்கள் வத்தலாவும் போடுவோம் ஃபர்ஸ்ட் அரிஞ்சு அப்டே காய வச்சி நல்லா வத்தலாக்கிக்கிட்டு அதற்கப்றோ அது வேக வச்சி வெந்தய அது வெந்தயம் கடுகு இதல்லாம் நல்லா வறுத்து அதற்கப்றோ அது பொடி பண்ணி அப்புறோம் அதில் போட்டு தாளிப்பாங்க வ பெருங்காயந்தான் மெயினே அதில் அது ஒரு டேஸ்ட்டாகருக்கும் அதற்கப்றோ பார்த்திங்கனா கடலூர்னாலே கடல் தன மீன் இல்லாமல் எப்படி மீன்னாலே வந்து நெத்திலி மீன் ஃப்ரை செம்ம டேஸ்ட் நெத்திலி மீன் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கறது தான் ரொம்ப டேஸ்ட்டி அது வந்து அப்படி நெத்திலி சிக்ட்டி ஃபைவ் ஒன்று அந்தமாரி இன்னும் நிறைய பண்ணுவாங்க அடுத்து பாத்திங்கனா இப்போ குளிர் காலத்தில் என்ன ரொம்ப இப்போ ஸ்பெஷல்ன்னா அது தெரியலையே